எங்கள் மாநிலத்தில் இருக்கிற பழங்குடியினர் மக்கள் தேன் எடுக்கிறது ஒரு தொழிலா செய்வாங்க அவங்க முதல்ல ஒரு குரூப்பாக சேர்ந்துக்குவாங்க காட்டுக்குள்ளே செல்வாங்க காட்டுக்குள்ளே போய் அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு காலுக்கு கட்டுற ஒறை கைக்கு கட்டுற ஒறை மற்றும் இதை பூரா கட்டுவாங்க அதுக்கப்பறம் பாதுகாப்புக்காக விஷம் ஏறாமல் இருக்கிறதுக்காக சில செடி கொடிகள் அதில் இருந்து வர இதையும் பயன்படுத்துவாங்க அதையே வெச்சு அவங்க தேன் எடுப்பாங்க தேன் எடுத்துட்டு வந்து இங்கே எல்லோருக்கும் விற்பனைக்கு கொடுப்பாங்க சிலர் மருந்துக்கும் கொடுப்பாங்க அப்பறம் பெண்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா அதை பாசி அங்கே வெளைகிற காய்கறி இது பழங்கள் இதில் இருக்கிற கொட்டைகள் வேர்கள் இதை எல்லாம் எடுத்து அவுங்க ஒரு சில மூலிகை செய்வாங்க அப்பறம் ரெண்டாவது பாசிமணி இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு அதை கொண்டு வந்து இங்கே விற்பனைக்கு செய்வாங்க அப்புறம் சிலர் என்ன செய்வாங்கன்னா கொழந்தைகள கூட்டிட்டு வந்து அவுங்களுடைய பாரம்பரியம்னு சொல்லி கம்பியை கட்டி அதில் நடக்க விட்டு அதில் பல்டி அடிக்க விட்டு பெண்கள் அதுக்கு வாத்தியம் அடிச்சுட்டு கொஞ்சம் இதை எல்லாம் செய்வாங்க அப்பறம் ஒரு சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க பழங்களை எல்லாம் சேகரித்து அதை விற்பனைக்கும் கொண்டு வந்து சிலர் கொடுப்பாங்க அப்பறம் சிலர் கொழந்தைகள் படிப்பு சம்மந்தமான ஸ்கூல்கள்லாம் அதிகமாக இருக்காது அதனால ரொம்ப தூரம் அவங்கள நடக்க வெச்சு கூட்டிட்டு போய் அவங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு சேத்திருக்கு முயற்சி செய்வாங்க அதை மாதிரி அது பாதுகாப்பாகவும் கூட்டிட்டும் வருவாங்க அப்பறம் அவங்க அவங்களுக்கு வேறு தொழில் அப்படின்னு பார்த்தா மரத்தில் மரம் காய்ஞ்ச மரம் இதில் இருந்து எடுத்து சில பொருட்களையும் தயாரிப்பாங்க அதையும் விற்பனைக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க